இப்போ வந்து நம்ம இடம் வந்து சுத்தமாக இருக்கணுன்னாக்கால் அங்கே எந்த விதமான பிளாஸ்ட்டிக்கோ ஒரு ஒரு டயருங்களோ மற்ற கொசு வர மாதிரி டெங்கு காய்ச்செல்லாம் வர மாதிரிலாம் இருக்குது இப்போ வருதே மலேரியா ஜூரம் அந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம வந்து நம்ம இடத்த சுத்தமாக வைக்கணுன்னால் அந்த எதுவுமே இருக்கக்கூடாது சாணி கரைத்து தெளிக்கவோ இல்லை நம்ம இடத்துல வந்து காரை போட்டுக்கலாம் காரை போட்டுன்னால் அதை கழுவி விடலாம் ஒரு கோலம் போடலாம் வீடெலாம் வந்து சுத்தமாக இருக்கும் ஒரு சாம்பிராணி போடலாம் எந்த விதமான பூச்சும் வராது அந்த சாய்ந்திரம் டைமில் கொசு வராத இருக்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் புகை போடலாம் வேப்பந்தழை அப்புறம் நிறைய தழைங்கள் இருக்குது இல்லைங்களா அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு புகை போட்டாக்கால் அந்த வேப்பந்தழையோட இதுவே மருத்துவ குணம்தான் அதலாம் நம்ம புகை போட்டலுமே அந்த இடத்துல எந்த ஒரு இதுவும் வராது நம்ம வீடு சுத்தமாக வச்சுக்கலாம் எந்த ஒரு நோய் நொடியும் வராது நம்ம உடம்பை நம்ம பாதுகாத்துக்கலாம்